ஹலோ ஹலோ மேம் நிக்கி பழக்கடைங்களா கடையில் என்னென்ன பழங்கம்மா இருக்கு சரிங்கம்மா சரிங்கம்மா எனக்கு ஒரு ரெண்டு கிலோ ஆப்பிள் மாதுளை ஒரு கிலோ சாத்துக்குடி ஒரு அரைக்கிலோ கொடுங்க இன்றைக்கு ஆப்பிள் எவ்வளோ ரேட்டு கிலோ இரநூறுங்களா மாதுளை சரிங்கம்மா வேறு என்னென்ன பழம்மா இருக்கு

சரிங்கம்மா பழம்லாம் என்ன ஊர்லர்ந்து வருதுங்க எங்கே நீங்கள் சொ இங்கே போய் வெளிலேர்ந்து எடுத்துகிட்டு வரீங்களா இல்லை சென்னை அப்படி வெளியில போயிவிட்டு எடுத்துகிட்டு வரீங்களா ஊட்டிலருந்து வருதுங்களா பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா சரிங்கம்மா இது எடுத்துகிட்டு வந்து எத்தனை நாள் ஆகுதுங்கம்மா டெய்லியா டெய்லி வந்துருங்களா

சரிங்கம்மா சரிங்கம்மா எனக்கு ஆப்பிள் ஒரு ரெண்டு கிலோ போடுங்கள் மாதுளம்பழம் ஒரு கிலோ வாழைப்பழம் ஒரு டஜன் தேன் வாழைப்பழம் ம் சாத்துக்குடி ஒரு கிலோ போட்டுருங்க

ரெண்டு ரெண்டு கிலோ நூறுங்களா ம் போட்டுருங்கம்மா ரெண்டு கிலோ போட்டுருங்க ஆ ஒரு டஜனு இது தேன் வாழைப்பழம் இல்லைம்மா இப்போ உடனே வரோம் பேக்கிங் எவ்வளோ ரேட் ஆகுதுங்கம்மா எட்நூறு ஆவுதுங்களா சரிங்க எதுவும் வில குறைக்க மாட்டிங்களா ஆ நீங்கள் பேக்கிங் பண்ணிடீங்கன்னா அப்புறம் நான் வந்து அங்கே என்னாங்கம்மா வில சொல்லுறது இதில் ஜூஸ் போடுறதுக்கு இந்த பழம்லாம் ஓகேங்களா சரிங்கம்மா சரிங்கம்மா ம் ஓகேம்மா ம் ஒரு ஆஃப் நவரில் வந்துடுறேங்கம்மா நீங்கள் பேக்கிங் பண்ணி வச்சுடுங்க நீங்கள் பேக்கிங் பண்ணி வைங்க நாங்களே வந்து கிட்ட வந்து வாங்கிக்குறோம் பவதாரணி ம் சரிங்கம்மா ம் நன்றிங்கம்மா